ஹலோ ஆ ஆமாங்க சொல்லுங்க இது எக்ஸ்ப்ரஸ் பீங்க ஓகேங்க

எந்த டேட்டில் போட்டிருந்தீங்க அப்படிங்களா சரி ஓகே ஆ

அப்படிங்களா சரி ஓகேங்க வந்துருச்சுங்க உங்களோடய ப்ராடக்ட்டு இன்னும் மற்றதும் சேர்த்து டெலிவரி பண்ணிகிட்டுதான் இருக்கிறோம் வந்துடுங்க நாளைக்கு நாளான்னைக்கு வந்துடும் ஆ கேஷ் ஆன் டெலிவரி ஆமாங்க சரி ஓகேங்க

சரி ஓ ஆ ஆ வந்துருச்சுங்க வந்துருச்சுங்க உங்களோடய நேம் சொல்லுங்க ஆ சரி ஓகேங்க வந்துருச்சுங்க உங்கள் நேம்க்கு வந்துடுச்சு ரெண்டு நாளில் வந்து டெலிவரி பண்ணிடறோம் ஏ ஓகேங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூங்க தேங்க்யூங்க